குட் ஈவினிங் மேம் சொல்லுங்க ஆமாம் மேம் நீங்கள் என்ன ஊர் மேம் கோவிலாச்சேரியில் எந்த ஃபீல்டு ம் சொல் எத்தனை மாதமா மேம் ம் சரிங்க மேம் எல்லா ஏரியாவிலையும் தண்ணி வருது உங்கள் ஏரியாவில் மட்டும் தண்ணி வரலையா ம் சரி அந்த ஏரியாவில் மட்டும் ஏன் தண்ணி வரலன்னு தெரில நான் செக் பண்ண சொல்கிறேன் ம் மேம் நாங்கள் அத்தனை ஏரியாவுக்கு சப்ளே பண்ணிட்டிருக்கோம் உங்கள் பர்டிகுலராக உங்கள் ஏரியாவுக்கு மட்டும் தண்ணி வரலன்னா நாங்கள் எங்களுக்கு எப்படி மேம் தெரியும் நீங்கள் இப்போதான இன்ஃபாம் பண்ணுறிங்க ம் கூட வேலை பார்க்குறவங்க சார் அட்டெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க ம் சரிங்க சரிங்க மேம் நான் என்னன்னு பார்க்க சொல்கிறேன் என்னென்ன டைம் நீங்களே சொல்லுங்க ம் ம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் நான் பசங்களை விட்டு வேணால் செக் பண்ண சொல்கிறேன் ஆ ஓகே ம்